சின்ன வயசில் பூனம் புடவைய கட்டிட்டுருப்போம் அது இந்த வீட்லேயாவது இருந்தால் வெளியே கா பங்க்ஷனுக்கு போனோமுனா காட்டன் புடவையே கட்டிட்டு போனோமுனா இந்த புடவ எங்கே நல்லா இருக்குது எங்கே எடுத்தேன் கேட்பாங்க நான் ஈரோடு கா ஈரோட்டில் எஸ் சி சி எஸ் சி சில்க் எடுத்தேன்னு சொல்வேன் உங்கள் கலர் டிசைன் இருக்குது என்ன பூ டிசைன் நல்லா பார்த்து எனக்கு ஒரு கலர் இது மாதிரி புடவை காட்டன் புடவை க எடுத்தாந்து தர முடியுமான்னு கேட்பாங்க இப்போ நான் கட்டி போனாலும் நல்லா இருக்குது இதே மாதிரி எனக்கு அங்கே இருக்குதான்னு இ புடவை கேட்பாங்க இல்லை என்னை கூட்டிட்டு போய் எடுத்துக்கொடுன்னு சொல்வாங்க சீக்கிரம் போய்ட்டு அங்கே அந்த மாதிரி காட்டன் புடவ டிசைன் பூ அதே மாதிரி கிடைக்கில வேறு மாதிரி டிசைன்னு அதே டிசைன்லேயே புடவைலே எடுத்துக்கொடுப்பேன் அவங்க விரும்பி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புடவ எடுக்கப் போகிறோம் வான்னு சொல்லி விரும்புவாங்களே வீட்டுக்கு அவங்களும் கூப்பிடுவாங்க என்ன நானும் போய் பார்த்து எடுத்துக்கொடுத்துட்டு வருவோம் இங்கேயும் கட்டிட்டு போனால் அந்த புடவ இங்கே எங்கே எங்கே கட்டிட்டு போனால் இங்கேயும் கேட்பாங்க எங்கே எடுத்ததேன்னு இங்கே எல்லோரும் விரும்பி கேட்பாங்க இது மாதிரி ஈரோட்டில் தான் எடுத்தேன் எஸ் சி சில்க் சொல்லி சொல்லிக்குவேன் சீலை வந்து கடையில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கேரண்டி காட்டி இது மாதிரி வெளுத்து சாயம் பட்டு ஒரு மஞ்சள் மஞ்சள் ஆனுச்சு புடவ பூரா மஞ்சள் மட்டும் ஆகாம கொண்டாந்து கொடுங்க மாற்றி கொடுக்குறேன்னு சொல்வாங்க அது சரி மஞ்சள் ஆகாம பாதுகாப்பாக கட்டுவேன் புடவ நல்லா இருக்குது சாயம் கீயன்ட்டு எதுவும் போகாது டிசைன் வந்து நல்லாவே இருக்கும் சிறு பூ வேணுமா பெரும் பூ வேணுமா அங்கே என்ன டிசைனோ எடுத்துக்கலாம் காட்டன் புடவ கட்டி